நான் வந்து முஸ்லீம் ஒரு முசல்மான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் எங்களுக்கு வந்து ரம்ஸான் அப்றம் பக்ரீத் மிலாடி நபி மொஹரம் இந்த மாதிரி பண்டிகைகள் நாங்கள் கொண்டாடுவோம் ரம்ஸானுக்கு பார்த்தால் எல்லோருமே ஒன்று கூடி பள்ளிவாசலுக்கு போவோம் நமாஸ் பண்ணுவோம் அதுக்கப்பறம் வீட்டில் வந்து பிடித்த உணவை சமைச்சி வெச்சுருப்பாங்க பிரியாணி சிக்கன் இந்த மாதிரி சேர்ந்து நாங்கள் நமாஸ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்பறம் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் பக்ரீத் பக்ரீத் எடுத்துகிட்டால் குருபானின் சொல்வோம் ஆட்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்பறம் குருபானியை மூணு பங்காக பிரித்து ஒன்று ஒரு பங்கை வந்து ஏழைகளுக்கும் இன்னொரு பங்கை வந்து சொந்தக்காரங்களுக்கும் இன்னொரு பங்கு வீட்டுக்கும் நாங்க கொடுப்போம் இதை வந்து பக்ரீத்துன்னு சொல்லி கொண்டாடுவோம் ரம்ஸான் பார்த்தா நாங்கள் முப்பது நாள் நோன்பு இருப்போம் நோன்பு இருந்து அல்லாவுக்காக நோன்பு வெச்சு அதுக்கப்பறம் ரம்ஸான் வர்ற அப்போ அந்த பொறை தெரிஞ்சது அப்பறம் நோன்ப நாங்க கழிச்சுப்போம் கழித்துகிட்டு எங்களோட சந்தோஷமான சந்தோஷமாக அந்த ரம்ஸானை கொண்டாடுவோம் நமாஸ் பண்ணி மொஹரம் அது வந்து ஒரு மிலாடி நபி இறந்த நாளுன்னு சொல்வாங்க அதனால் அவங்ளுக்காக நாங்கள் நமாஸ் பண்ணிவிட்டு ஓதிவிட்டு கொண்டாடுவோம் அப்பறம் ஹிந்துஸில் பார்த்தா தீபாவளி பொங்கல் அதல்லாம் அவங்க செலப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல் பார்த்தா அவங்க பொங்கல் வைக்கிறத்துக்கு அந்த நாளை பொங்கல் வெச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அழைச்சி கொண்டாடுவாங்க தீபாவளிக்கு அதே மாதிரி பொங்கல் அப்போது அங்கே வேஸ்டி சட்டை அந்த மாதிரி போட்டு கொண்டாடுவாங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து அவங்க கொண்டாடுவாங்க கிறிஸ்டினில் பார்த்தா கிறிஸ்ட்மஸ் அது தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பண்டிகையாக இருக்கும் அன்னைக்கி அவங்க கிறிஸ்ட்மஸ் ட்ரீ அந்த மாதிரி நிறைய வெச்சு கொண்டாடுவாங்க அதே மாரி அவங்க ஈஸ்டர்னு ஒரு பெஸ்டிவல் வரும் குட் ஃப்ரைடேன்னு ஒன்று வரும் ஈஸ்டருக்கு அவங்க வெரதம் இருந்து ஜீசஸுக்காக வெரதம் இருந்து அவங்க அதுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க